தருமபுரி மாவட்டத்தில் வந்து சில வீட்டு வசதி பண்ணுறது என்னென்னா வந்து வாடகை வாடகை வீட்டில் இருக்கிறோம் வாடகை வீட்டில் இருக்கிறம்போது வாடகை கட்ட முடிறதில்ல கட்ட போதுமான வருமானம் இல்லாத போது வந்து நம்ம வீட்டை வந்து வீட்டு சூழ்நிலைய சமாளிக்கவே பெரிய கஷ்டமா இருக்குது பிள்ளைங்களை படிக்க வெக்கணும் வாடகை கட்டணும் அப்புறமா வந்து கரண்ட்டு பில் கட்டணும் இதில் வந்து மருத்துவ செலவு எல்லாம் வரும்போது வீட்டு வாடகை கட்டும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கு சொந்த வீடாக இருந்தால் நல்லாயிருக்கும் ரியல் எஸ்டேட்டில் வந்து இப்போ வந்து ஒரு இடம் வாங்கணுனால்க்கூட சதுரடி வந்து மூணாயிரம் நாலாயிரம் அஞ்சாயிரம் அப்படின்றாங்க ஒரு வீடு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வாங்கி ஒரு வீடு கட்டுற பொருளாதார அளவுக்கு வருமானம் இல்லை தருமபுரி டிஸ்ட்டிக்கில் வந்து இப்போது ஒரு பெரிய பெரிய கம்பெனிங்கள் அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி ஒரு பொருளாதார ரீதியாக அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்புறம் புதிய குடியிருப்பு திட்டம் வந்து நிறைய வசதிகள் வந்து கவர்மெண்ட்டில் இருந்தாலேயும் வந்து வீடு கட்டுற இதை வந்து ஒரு சிலருக்கு கிடைக்குது ஒரு சிலருக்கு கிடைக்கிறதில்லை அந்த அதெல்லாம் கிடைக்கிறதில்லை ஒரு சிறிய வீட்டில் வாடகைக்கூட குறைஞ்சபட்சம் மூணாயிரம் அதிகபட்சம் பதினஞ்சு இருவத்தஞ்சு உள்ளது அதிகபட்சமான வீட்டு வாடகைகள் வாங்குகறாங்க அதனால் சராசரியான மனிதர்கள் வந்து தருமபுரி டிஸ்ட்டிக்கில் வந்து தருமபுரியில் வாடகை எடுத்து வீட்டில் வாழ்றது பெரிய கடினமாக இருக்குது